எப்பவுமே ரொம்ப பழசாக இருக்கிறது தான் சேர்த்து வைக்கத் தோணும் காயின்ஸ் இப்போது பத்து பைசா அஞ்சு பைசா இருபது பைசா அந்த மாதிரி காயின்ஸ்லேருந்து சேர்த்து வச்சுருக்கேன் இப்போது வரைக்கும் இருக்குது அது அது மாதிரி காயினோட பின் பக்கம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது அந்த மாதிரி காயினையும் செலக்ட் பண்ணி சேர்த்து வைப்பேன் ஸ்டாம்புங்கிறது முன்னாடி குட்டிக் குட்டியாக வந்த அந்த ஸ்டாம்ப் ஒன் ரூபி ஸ்டாம்ப் அந்த மாதிரி ஸ்டாம்ப் அந்த அதில் இருக்கிற அந்த அவங்க தலைவர்களோட அந்த படங்கள் அதெல்லாம் சேர்த்து வைப்பேன் கற்கள்ங்கும் போது க கருப்பாக இருக்கும் ஒரு சில கற்கள் செந்நிறத்தில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற கற்களை தேர்ந்தெடுத்து சேர்த்து வைப்பேன் ஏ தீம் அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை மனசுக்கு பிடிக்கறத செலக்ட் பண்ணி சேர்த்து வைப்பேன்